அப்போ பண்ணுண விவசாயத்துக்கும் இப்போ பண்ணுற விவசாயத்துக்கும் வேறுபாடு நிறையா தான் இருக்குது ஏன்னா அப்போ பண்ணுண விவசாயம் எப்படி பண்ணாங்களா இயற்கை உரத்த வச்சு மட்டுமே விவசாயம் பண்ணாங்க அறுவடையும் லேட்டாக தான் வரும் ஒரு ஆறு மாசத்தில் அறுவடை பண்ணுவாங்க அப்போ எப்படி விவசாயம் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏறு மாடை வச்சி உழுது இப்போ வந்து ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே நடுவுக்கு முன்னாடியே ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே ஏரு மாடை வச்சு உழுது வெய்யில்ல நல்லா மண்ணை காய வச்சி களைலாம் செத்ததுக்கப்புறோம் அதுக்கு மேலே தண்ணி ஊ விட்டதுக்கப்புறோம் அதுக்கப்புறோம் ஒரு தடவ ஏரு உழுதுகிட்டு அதுக்கப்புறோம் நடு நடுவாங்க ஆனால் இப்போது உள்ள காலத்தில் அப்படி பண்றதில்லை எல்லாம் டேராக்ட்ரு நிறையா வாகனங்கள்லாம் வந்ததனால அதை வச்சு உழுதுட்டு சேறு இருக்கோ நா நல்லாயிருக்கோ இல்லையோ ஆனால் களைகள்லாம் சாகுறத்துக்கு களை கொல்லியெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அதனால் மண்ணோடய வளமும் கம்மியாகிடுது ரசாயன ஒரம் இயி யூரியா டிஏபி அதெலாம் யூஸ் பண்ணுறனால ரச வா மண்ணோட வளமும் கம்மியாகிடுது வர வர ரசாயன ஒரமா எல்லாம் செலுத்தி அறப்பு முன்னாடியே வரணுன்ட்டு எருவெல்லாம் முன்னாடியே போட்டுடுறாங்க அதனால மூணு மாசத்து கிட்ட அறப்பு வந்துருது அதனால் மகசூலும் முன்னமேரி கிடைக்கறதில்ல அப்போது உள்ள காலகட்டலத்துல மண் மாட்டோடய சாணியை மட்டுமே எருவாக பயன்படுத்தியிருக்காங்க வேற எதுவுமே அவங்க பா படுத்தலை மகசூலும் அந்த காலத்தில் வெளஞ்சிருக்கு இவ்வளோ ரசாயன ஒரம் யூஸ் பண்ணியுமே இந்த காலத்தில் மகசூல் கிடைக்கிறதில்லை அதனால் எல்லாம் இயற்கை உரத்துக்கே திருப்பி மாறலாம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் ஆனால் மா மண் மாறுமா என்னன்ட்டு தெரில இயற்கை உரத்த ரசாயன உரத்த வர வர கம்மி பண்ணிட்டு அதுக்கப்பறம் இயற்கை உரத்த ரொம்ப வ கொஞ்சம் அதிகமாக போட்டாக்கா திரும்பி பழைய மண் வளம் நமக்கு கிடைக்குன்னு ஒரு நம்பிக்கையிருக்கு அதனால் நம்ப இயற்கை ஒரத்தையே நம்ப யூஸ் பண்ணலாம் ரசாயினத்த ஒரத்த தவிர் தவிக்கறது ரொம்ப நல்லது